எனக்கு பிடித்த பூ அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்லிப்பூதான் ஏன் என்ன ரீசன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பூக்களில் இப்போ ரோஸ்னா நமக்கு அது தெரியும் அதுக்கான ஸ்மெல் என்ன அப்படிங்கிறது ஆனால் அதே மல்லிப்பூவை பாருங்களேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதை நம்ம வச்சிக்கும் போது அது வந்து அழகாக குண்டு குண்டாக சூப்பராக இருக்கும் அது அது வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு வாங்கி கொடுத்தது எங்கள் எங்கள் அத்தை தான் எங்கள் அத்தை தான் ஃபஸ்ட் டைம் அதை வாங்கி கொடுத்து இல்லை ஓ ஹேர்க்கு இந்த மல்லிகைப்பூ தான் சூப்பராக இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தாவரங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவரங்களில் இந்த அந்த அது என்ன சொல்லுவாங்க அந்த ஊட்டி ரோஸ் செடி இருக்குதுல்லையா அது அது வந்து நம்ம ஒரு ஒரு லைட்டாக ஒரே ஒரு அந்த இலைய மட்டுந்தான் எடுத்து வைப்போம் ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளரும் அந்த பெருசாக வளர்றது எப்படி நம்ம இப்போ ஒரு ப்ளேஸில் வைச்சோம் அப்படின்னா அந்த ப்ளேஸ் வந்து ஃபுல்லாக படர்ந்து அந்த இடமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீன் கிராஸாக கொடுத்துருக்கோம் ரொம்ப பசுமையாக ரொம்ப பச்சை பச்சேர்னு பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக ஸ்வீட் அண்ட் சாட்டாக இருக்கும் அதனால் தான் எனக்கும் அந்த தாவரம் ரொம்ப பிடிக்கும்